சமீபா நான் ஒரு ஈ புக் வாங்கியிருந்தேன் அது வந்து ரிச் டாட் பூரு டாட் ஐ புக்குனால வந்து எனக்கு என்ன பெனிஃபிட்டுனு பார்த்திங்கனா வந்து புக்குனா வந்து பேக்கில் வைக்கணும் இல்லைனா கையில் எதா கேரி பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி ஸ்பேஸாக அது பிடிச்சிட்ருக்கும் ஆனால் ஈ புக் வந்து அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஃபோன்லேயே வெச்சிக்லாம் ரொம்ப ஈசி தான் ஈசியாக ஆக்செஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து மற்ற புக்கெல்லாம் படிக்கணும் அப்புடினா அதையும் வந்து ஈ புக்காகவே வாங்கிக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்புடினா வந்து நீங்கள் வேணும்ங்கிற பேஜு இப்போ பஸ்ஸில் போகும்போது எங்கேயா போகும்போது நம்ம வந்து ஒரு சீக்கிரம் ஒரு சின்ன ட்ராவெல்லாவட்டும் இல்லை பெரிய ட்ராவெல்லாவட்டும் குயிக் ஆக்செஸ்ஸாக இருக்கிறது வந்து இந்த ஈ புக் தான்